பயிர்களின் உற்பத்தி திறன் வந்து நான் மேம்படுத்த அதாவது தரத்தை உயர்த்தணுன்னால் இப்போ கரெக்டாக வந்து நீர் பாய்ச்சி அதோடய தரம் கரெக்டாக இருக்கா இந்த இதில் வந்து நம்ம பயிரிடலாமா பயிரிட்டால் கரெக்டாக இருக்குமா இப்போ நம்ம வந்து பயிரிட்டு அதுக்கான தண்ணீர் வந்து இவ்வளோ தான் வைக்கணும் ரொம்ப வைக்கக் கூடாது வைச்சா அழுகி போய்விடும் கரெக்டாக இதுக்கான இது வந்து இவ்வளோ தான் சதவீதம் தண்ணி வைக்கணும் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்புறம் இப்போ அது வளர்கிறத்துக்கான வந்து எரு அதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து வயலில் வந்து உள்ளேயும் தெளித்து விட்ருணும் எருவை வந்து இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பயிர் வளர்கிறப்ப அதுக்கான உரம் இதெல்லாம் நம்ம வந்து வயலில் வளர வளர நம்ம வந்து நம்ம போடணும் அந்த பயிருக்கான வளர்கிறதுக்கான சத்துப் பொருள் மாதிரி அப்புறம் பூச்சி கீச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மருந்து அடிக்கிறது அப்புறம் வந்து அந்த பயிர் வளர்ந்து அறுவடை செய்கிற வரைக்கும் அதோடய தன்மை கெடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி எனி டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த பயிர் வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான என்னென்ன அந்த பயிருக்கு நமக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ அறுக்கிற டைம் வந்தால் அந்த டைத்தில் நம்ம எப் எப்படி இது பண்ணணும் மழைல்லாம் ரொம்ப பெஞ்சிதுன்னா பார்த்தீங்கன்னா சாஞ்சுப் போய்விடும் பயிரெல்லாம் அப்போது வந்து என்ன பண்ணணும் வயலில் வந்து தண்ணி நிறையா இருக்கும் அந்த டைத்தில் வந்து அந்த பயிர் வந்து ஃபுல்லாக ஃபுல் தண்ணியும் பயிர் ஃபுல்லாக ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாய்க்கால் வெட்டி தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றிட்ணும் ஏன்னால் இப்போ பருத்தி போடுறாங்கன்னா இப்போ பருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தான் அதிகமாக தேவைப்படும் இந்த பருத்திக்கு வந்து ஏ அந்த பருத்தி வந்து இப்போ அந்த பருத்தி வந்து பருத்தி வெடிக்கிற வரைக்கும் அது வளர்கிறதுக்கு அதுக்கான உரம் மருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பருத்திக்கு அது எப்போ வெடித்து வர சீசனோ அந்த சீசன் கரெக்டாக வந்து நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிடணும் பயிரும் அப்படி தான் இப்போ எந்த சீசனில் நம்ம வந்து அதை அறுவடை பண்ணிணோம்னா கரெக்டான சீசனில் வந்து அறுவடை பண்ணிடணும் அதை தாண்டி பண்ணால் அதில் உள்ள நெல்மணி எல்லாம் வந்து கொட்டிடும் கரெக்டாக இதுதான் காலன்றது மூன்று மாசம்னா மூன்று மாதத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடணும் அதை தாண்டி நம்ம வந்து போகக்கூடாது கரெக்டாக